ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் கண்டிப்பாக அவங்க வந்து கல்வியை கற்றுக்கிட்டே ஆகணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுதான் நமக்கு எல்லாேருக்குமே நல்லது ஃபேமிலிக்கும் சரி நம்ம வந்து யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இருக்க வேணாம் நமக்கு ஒரு கையில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டெடீஸ் இருந்துச்சுனால் நம்ம எந்த ஒர்க்குக்கு வேண்ணாலும் போகலாம் யாரையும் நம்பிகிட்டு இருக்கணும்ன்னு அவசியம் இல்லை அந்தமாதிரி ஃபேமிலி ரீதியாகவும் நிறைய நமக்கு அம்மா அப்பாவுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம வேலைக்கு போய்விட்டு ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் வாங்கிக் கொடுக்கலாம் நம்மையோட நம்மளோட தேவையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து கல்வி கற்றே ஆகணும் இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷன்லெலாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் நாலேஜ் இல்லைனா எதுவுமே பண்ணமுடியாது ஏன்னால் இப்போ எல்லாமே மெஷினரிலேயே போயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ட்ரேஷன் எல்லாமே அந்தக் காலத்துலெலாம் அவ்வளோவா வந்து படிக்க வைக்க மாட்டாங்க யாரையும் முக்கியமாக பெண்கள் எல்லாம் கல்வி கற்க அனுப்பவே மாட்டாங்க வீட்டிலே இருந்துகிட்டு சமையல்கட்டுலே இரு சமைக் சமைக்கிற வேலையைப் பார் வெளிலேயே அனுப்ப மாட்டாங்க எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜெண்ட்ரேஷனில் அப்படி இல்லை மேக்ஸிமம் பெண்கள் தான் இப்போ வந்து கல்வியில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஆண்களை கம்பேர் பண்ணும்போது நிறையப் பேர் வந்து இப்போ கல்வியை கற்றுக்கிட்டுதான் இருக்காங்க யாரும் கற்றுக்காமல் இல்லை ஆண்களை விட பெண்களுக்கு தான் நிறைய அறிவு சம்பந்தமா நிறைய தெரியுது கல்வியிலே அதனால கல்வியை வந்து யாரும் கற்காம இருக்கவே கூடாது மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் யாரும் அப்படி இல்லை இந்த கிராமப்பகுதியில் உள்ள ஒன்று ரெண்டுபேர் தான் வந்து பெண்களை படிக்க வைக்கக்கூடாது படித்தது போதும் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு அதை இது பண்ணிடுறாங்க யாருக்குமே அதோட முக்கியத்துவம் தெரியலை அதுமாதிரி இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சவரையும் நிறைய பேருக்கு நம்ம வந்து இதைப் பற்றி சொல்லுவோம் கல்வியறிவு கண்டிப்பாக வாழ்க்கையில் முக்கியம் நிறைய ரீதியாக நமக்கு உதவி பண்ணுது ஒரு ஒர்க்கு இருந்தால்தான் நம்ம வந்து சேல்ரி வாங்கினாதான் நம்ம சாப்பிட முடியும் நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க முடியும் இப்போ வீட்டிலே ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவைன்னா எல்லாமே வந்து மணியை டிப்பெண்ட் பண்ணிதான் இருக்குது பணம் இல்லைனா நம்ம வந்து எதுவுமே பண்ணமுடியாது ச வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தோம்னால் எதுவுமே பண்ணமுடியாது ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேருமே வந்து இப்பெலாம் ஒர்க்குக்கு போகிறாங்க யாருமே இப்பெலாம் வீட்டில் இருக்கிறதில்ல ஒரு சின்ன குழந்தைக கூட இப்போ வந்து ஸ்டெடீஸில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க எல்லாேருமே ஏன்னால் இப்போ எல்லாேருமே வேலைக்கு போனால் தான் வீட்டில் இருக்கிறத ஏதோ ஓரளவு ச சமாளிக்க முடியும் இப்போ ஸ்கூல் ஃபீஸ்சில் இருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சி எல்லாமே வந்து பணம் தான் அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாேரும் வந்து கல்வி கட்டாயம் கற்றுக்கவே வேண்டும் அதை யாரும் கற்றுக்காமல் இருக்கவே கூடாது அது இல்லாதவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய கூலி வேலைக்கு போகிறாங்க நிறைய வேர்வை சிந்தி கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு சம்பளமும் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அதை வச்சு அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ணவும் முடியலை ஆனால் இப்போ படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு சேல்ரியும் கிடைக்கிது ரொம்ப கஷ்டப்படுற வேலையும் இல்லை அதனால்தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் போய்விட்டு எல்லாேர்ட்டையும் சொல்லி கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லி எல்லாேரையும் படிக்க வைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல நிலமைக்கி வரணும் அந்த பற்றி அந் அந்த நாலேஜ் இல்லாதவங்கதான் அப்படி இல்லாமல் இருக்காங்க நம்ம அப்படி இல்லாமல் எல்லாேருக்கிட்டையும் போய்விட்டு அதைப் பற்றி சொல்லிவிட்டு எல்லாேரையும் படிக்க வச்சுட்டு நல்ல ஒரு இது பண்ணணும் கண்டிப்பாக கல்வியறிவு வந்து எல்லாேருக்கும் முக்கியம் இதுமட்டும் தான் எல்லாத்துலேயும் உதவி பண்ணுது கடைசிவரையும் நமக்குக்கூட இருக்கிறது நம்மளோட கல்வி மட்டும் தான் நம்ம படித்த படிப்புதான் நமக்கு கடைசிவரையும் கூடயே இருக்கும் எதுபோனாலும் காசு கையில் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்விடும் ஆனால் படித்த படிப்பு மட்டும் கடைசிவரையும் நம்மளை விட்டுப் போகவே போகாது அதுதான் லைஃப் லாங் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கும் நம்ம எந்த ஒர்க்கு வேண்ணாலும் போகலாம் படிச்சுருக்கேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேண்ணாலும் போய் வேலை கேட்கலாம் எப்பவுமே அது நமக்கு ஹெல்ஃபுல்லாகதான் இருக்கும் அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாேரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்னு நான் கேட்டுக்கிறேன்